ஹலோ ஹலோ தம்பி தம்பி இந்த மாதிரி நான் என்னோடய நிலத்துல மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களோடய கடைக்கு டெய்லிக்கும் வாங்க்கிறீங்களா நான் ஒரு முழம் நாற்பது ரூவாய்க் கொடுக்கறேன் தம்பி அப்புறம் மல்லிகைப்பூலாம் வெலைவாசி எல்லாம் ஏறிப்போச்சுப்பா சரி அப்போ உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூவா போடவா சரி முப்பது ரூவாய்க்கு கொடுக்கறேன்ப்பா நீங்கள் டெயிலிக்கும் வாங்க்குவீங்ளா சரிப்பா நான் டெய்லியும் காலையில் வந்து ஏழு மணிக்கெலாம் கொடுத்தட்றேன் ஆ இருக்குது பட் ரோஸாக இருக்குது அது நான் கிலோ ஐநூறுவாய்க்கு விற்கிறேன் ஆ சரிப்பா தம்பி ஆ ஓகே